காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோயிலுக்குச் சென்று வர்றதில் இது கீழேக் குனிஞ்சு கோலம்லாம் போடுறதுனாலவும் உடம்புக்கு நல்லது ஏற்படுது ஆவணிப் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் கோயிலில் கொடுக்குற அந்தப் பிரசாதங்களும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருது கு திருவிழாக்கள் கும்பாபிஷேங்கள் இந்தமாதிரி திருவிழாக்களில் கலந்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் தருது காலையில் எழுந்திரிச்சு சூரியப் பகவானை கும்புடுறதும் நமக்கு ஆரோக்கியத்தை தருது ரெண்டாவது சுற்றுக்களை சுற்றுலாலாம் கலந்துக்கிறதுனாலவும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிக் கொள்கிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறனால அந்தக் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிந்துக் கொள்கிறோம்